கடலூர் மாவட்டம் பொருத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வந்து இங்கே எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு தொழில்னால் அது வந்து முந்திரி பலா தான் முந்திரியை வச்சு அவங்க ப பல்வேறு நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து கா இப்போது வருங்காலத்தில் வந்து அதை நெ நல்லா பே மேலும் மேலும் அவங்க உயர்ந்து வெளி வெளிமாநிலங்களிருந்து இப்போது வெளிநாடுகளுக்கு இப்போது இந்தோனேஷியா அதுமாதிரி பல்வேறு நாடுகளுக்கு வந்து பயிர்கள் வந்து இங்கேருந்து தான் ட்ரான்ஸ்வர் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கிறது இப்போது பார்த்தோம்னா அந்த அதுக்கு வந்து இப்போது என்ன ஒரு இடையூறுனால் இப்போது வெளிலருந்து வர பொருட்கள் வந்து ரேட்டு வந்து அவங்களுக்கு இதுவாகுது ஏனால் எக்ஸ்போர்ட் பண்ணி இப்போது கொரியா அந்தமாதிரி நாடுகள்லிருந்து அவங்களுக்கு பயிர் வருதுனாலே அது போட்டியாக ஆகுது